ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபேம்லி அதாவது அப்பா விவசாயியாக இருந்தாலும் பையன் வந்து விவசாயியாக ஆகிறது இல்லை ஏன்னால் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னால் இந்த மழை மழை வராதது அதன்னில வெள்ளம் மழை வந்து ரொம்ப இதாயிட்டுன்னா வெள்ளம் வந்து பயிர் சேதம் படுவது இதன்னில அவங்க ஏகப்பட்ட கடன் வாங்கி அவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து நம்மளோடய பேக் போனே வந்து விவசாயம் தான் இருந்தாலும் விவசாயம் பண்றவங்க எல்லாமே ஒரு ரிஸ்க் கண்டிஷன் அவங்க வந்து ஒரு சேட்டிஷ்ஃபேக்ஷனான ஒரு லைஃபில் இல்லை அவங்க போட்ட காசை எடுக்கிறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது ஸோ இதன்னில அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வருகுது இதெல்லாம் கண் கூடாக பார்க்கும் போது தன்னோடய பசங்களையும் அவங்க வந்து விவசாயம் வந்து அவங்க பண்ண விடலை ஏன்னால் விவசாயம் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து லைஃப் செட்டில்டு இல்லைனா எப்பவுமே வந்து காசு வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்காது ஒன்ஸ் வெள்ளம் வந்தாலோ சரி மழையே பெய்யலைன்னாலும் சரி இல்லை மானியம் தரலை இல்லை பூச்சி அடிச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது வந்துட்டுன்னாலே அவங்க வந்து அந்த பணத்தை வந்து இழப்பீடு வந்து அரசாங்கம் வந்து கொடுக்காது மேபி அவங்க கேட்டாங்கன்னால் கொடுக்கும் ஸோ இது கொடுக்காதனாலேயும் இவங்குனால கடனாளியாகப்படுகிறாங்க ஸோ கடன் அதிகமாக கேட்டு விவசாயம் பண்ணி பண்ணி அவங்க வந்து நெல் அழிஞ்சாலோ எது அழிஞ்சாலும் சரி அவங்க கடன் வாங்க மேற்கொண்டு அவங்க கடனுக்கு தான் தள்ளப்படுறாங்க ஸோ இதன்னில வந்து அவங்க பசங்க வந்து அவங்க வந்து அது வந்து விவசாயமே பண்ண வேணாம்ன்னு சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயம் பார்த்திங்கன்னா இது தான் மேஜர் ப்ராப்ளம் ஸோ விவசாயத்தை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ விவசாயிகளுக்கு தனியாக வந்து ஒரு மானியம் வழங்கலாம் அதாவது ஒரு அவங்க போடுகிற நெல்லுக்கும் சரி அவங்க கிட்ட ஒரு கேரண்டி மாதிரி எதாச்சும் தரலாம் அரசு அந்த இழப்பீடு தர்றது அதுமாரி அரசு தருது இருந்தாலும் வந்து பற்றாது சொல்ல போனால் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாமர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு சாட்டிஷ்ஃபேஷ்ஷனான ஒரு லைஃபில் அவங்க பண்ணலை கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்ட்டர் இருக்குது ஸோ இன் விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போனால் அரசு வந்து ஒரு நிதி தர்றது இழப்பீடு தர்றது இதன்னில கொஞ்சம் நிறையா வந்து மானியம் நிறையா ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வரும் போது விவசாயம் வந்து வளரும் கண்டிப்பாக வளரும் தன்னோடய பையனும் விவசாயத்தை பார்த்துக்கிட்டா நல்லாயிருப்பான் தன்னோடய சங்கதி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம தான் வந்து கொண்டு வரணும் அந்த பின்னாடி இருந்து பேக்லேருந்து சப்போட் பண்ணனும் சப்போட் பண்ணும் போது தான் இந்த விவசாயம் வளரும்